சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் டெய்லர் தான் நீங்கள் சரிங்கம்மா தச்சுர்லாம் எந்த மாதிரி கேட்குறீங்க நார்மல் ப்ளவுஸா இல்லை ஆரி ஒர்க்கா மாதிரியா நார்மல்னா டூ பிஃப்டி வரும் ஆரி ஒர்க்னா த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் லைனிங் துணி நாங்களே எடுத்துப்போம்மா நீங்கள் அதற்கு அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் ம் வேறு எதுனாவது ஆரி ஒர்க்குனா நீங்கள் சொல்லுற டிசைன் பொறுத்து தான் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் சொல்லுறீங்களோ அந்த மாதிரி டிசைன்லேயே நாங்கள் வச்சுருவோம் ஆனால் அதற்கு அமௌண்ட்டு வந்துவிட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இப்போ மேரேஜில் அப்படிங்கிறப்ப வந்து ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஆரி ஒர்க்குன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வரும் நீங்கள் எந்த மாதிரி எதிர் பார்க்குறீங்க சரி ஓகேம்மா என்றைக்கு வேணும் டூ டேஸ்க்குள்ளே முடியாதேம்மா ஏற்கனவே இங்கே நிறைய பேர் ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்குறாங்க மேரேஜு டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ளவுஸ் தைக்க வேண்டியதிருக்கு சரி ஓகேம்மா அட்ரஸ் சொல்லுறீங்களா எப்படி ஆக்சுவலிம்மா ப்ளவுஸ் மட்டும் தானா இல்லை வேறு எதுவும் எ பொரவ பொடவை ஓரம் அடிக்கிறது ஆ சுடி எல்லாமே தப்போம் சுடி ப்ளவுஸ்ஸு ஸாரி ஓரம் அடிக்கிறது எல்லாமே நார்மல் சுடிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் லைனிங்க்லாம் நாங்களே எடுத்துருவோம்மா அதெலாம் நீங்கள் பிரச்சனை இல்லை ஆ சரி நீங்கள் வந்து அட்ரெஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க வீட்டுக்கே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அமௌண்ட்டு நீங்கள் ஃபோன் பே பண்ணிடுறீங்களா இல்லை கேஷாக கையில் வாங்கிக்கணுமா ஆ சரி ஓகேம்மா நான் முடிச்சிவிட்டு கால் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த நம்பர் தானே உங்களுது ஆ சரி ஓகேம்மா தேங்க் யூ ஆ சரி ஓகேம்மா தேங்க் யூ